ஃப்ளிப்கார்ட்லயிர்ந்து ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் என் தம்பியோட பேண்ட் அண்ட் ஷேர்ட் வாங்கினே பேண்ட்டு வாங்கி ஒன் மந்த் கூட ஆகலை அப்படே ஃபுல்லாக ஃபேடாயிடுச்சு ஷேர்ட்டும் ஃபேடாயிடுச்சு கலர் ஃபுல்லாக போயிருச்சு எதுமே சரியாக இல்லை அதோட ரேட் வந்து ஒரு ஷேர்ட்டோட ரேட்டே தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட் வந்துச்சு பேண்ட்டு டூ தௌசண்ட் வந்துச்சு பட்டு ஃபுல்லாக வேஸ்ட் ஆஃப் மனி ஆயிருச்சு ஃபுல்லாகவே அந்த ட்ரெஸ்ஸு வேஸ்ட்டாயிருச்சு அதுக்கப்புறோம் ஒன் மந்த்க்கு அப்புறமா அந்த ட்ரெஸ் நான் போட முடியிலை அவனால் ஒன் மந்த் கூட அந்த ட்ரெஸ்ஸ நான் போடலை அது குள்ளேயும் அது எப்படி ஆயிருச்சு ஸோ வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் கம்ப்ளைன்ட் பண்ணியிருக்கேன் கம்ப்ளைன்ட் பண்ணதுக்கப்புறோம் அவங்க வந்து வேறு ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க அது அதோட கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு அவ்வளோதான்